நான் லாக்டௌன் அப்போ அதிகமாக விரும்பி சாப்பிட்டது வந்து கருவாட்டு ரசம் அதான் சாப்பிட்டேன் ஏன்னா அது தான் அதிகமாக செலவு இல்லை கருவாடு மட்டுருந்தா போதும் வெங்காயம் தக்காளி சோம்பு எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டு ஆட்டி வெங்காயம் மொளகா கடுகு கருவேப்பில எல்லாம் போட்டு கருவாட்டை போட்டு நல்லா வதக்கி விட்டு மொளகா தனியா போட்டு அந்த ஆட்டுனதெல்லாம் ஊற்றி நல்லா கொதிக்க வெச்சோம்னா வெச்சுக்கங்க ரசம் நல்லா தண்ணியாக வைச்சி குடிக்கிறத்துக்கு ரசம் அதான் லாய்க்கு